ஃப்ரஸ்ஸர் குக்கர் என்பது ஹிட்லர் ராணுவ வீரருக்காக பயன்படுத்துவதில் ஒன்று சமையல் பாத்திரமாகும் அது வந்து காலம் காலப்போக்கில் மக்கள் அனைவரும் பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு வேலை தீங்கு விளைவிக்கக்கூடும் அதை பற்றி எனக்கு முழுவதுவுமாக எதுவும் தெரியாது அவ்வளோவு தான் பாத்திரம் என் பாட்டி உள்ளவரை எனக்கு மண் பானையில் சமையல் செய்து கொடுத்தார்கள் நன்றாக இருக்கும் சுவையாக இருக்கும் உடலுக்கு நன்னன் உடலுக்கும் மிக ஆரோக்கியமானது பாட்டி இறந்த பிறகு எனது அம்மா தற்போதைய நாகரிக காலத்தில் வாழ்வதால் மக்கள் செய்து அவர்கள் சில்வர் பாத்திரங்களில் சமையல் செய்கிறார்கள் சில்வர் சமையல் செய்து சாப்பாடு வேக வைத்து வடிக்கிறார்கள் தண்ணீர் ஊற்றி அரிசி வேக அரிசியை வைத்து அரிசி போட்டவுடன் தண்ணியை வேக வைத்து அரிசியவும் தண்ணியும் வேக வைத்து அதை வடி வடிக்கிறார்கள் அந்த அரிசி மிகவும் நன்றானது அப்படி தான் சாப்பிட வேண்டும் அனைவரும்